பெண்கள் அன்றாடம் சந்திக்கும் சவால்கள் என்ன பெண்கள் வந்து படித்திருந்தும் திருமணம் ஆகிவிட்டால் வேலைக்கு போகக்கூடாது நீ அங்கேப்போக கூடாது இங்கேப்போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தடங்கல் பண்ணுறாங்க கல்யாணம் ஆகிட்டாவே வேலைக்கு போக கூடாது வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த படித்ததுக்கு என்ன அர்த்தம் அவங்க ரொம்ப வாழ்க்கையில் எப்படி முன்னேறது சமூகத்தில் எப்படி அவங்க ஒரு அவங்க படித்த திறமையை காட்டுவது இப்போது என்னை பொருத்தளவு நான் நல்லா பாடுவேன் என்னை வச்சுக்கோ எனக்கு வந்து யாரும் அவ்வளோ உற்சாகத்தையும் கொடுக்கலை ஒரு உதவியும் பண்ணலை அதனால் நான் வந்து என்னுடைய அந்த பாடுகிற திறமையை வீட்டில் ரொம்ப இது பண்ணி அதையே நானும் முடங்கி கிடக்குறேன் அதுமாதிரி எவ்வளோ பெண்கள் வந்து நிறைய படித்தும் சாதிக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க இப்போ அவங்கவுங்க அவங்களுடைய திறமைகளை வெளியே போயிட்டு இது பண்ணுணா தான் அரசாங்கங்களுக்கு தெரியும் வெளியே உலகத்திற்கு நம்மளுடையை திறமைகளை காட்டினா தான் அவங்களுக்கு வெளியே தெரியும் நாம் உள்ளேயே வேலைக்கு போககூடாது அங்கே போககூடாது இங்கே போககூடாதுன்னு சொல்லி பெண்கள் முடக்கியே போட்டுருந்தா எப்படி அவங்க வாழ்க்கையில் முன்னேற முடியும் அது வந்து தெரியமாட்டுக்குது இப்போ வந்து பெண்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க வேலை வாய்ப்பு கொடுத்தா வேலைக்கு போகிறாங்க வேலைக்கு போயிட்டு இப்போ ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து நிற்கக்குள்ள ஏம்மா தனியாக வந்து நிற்கிற அப்படினு சொல்லி ஆட்டோக்காரங்க முதல் நிறைய கேட்கிறாங்க இப்போ வந்து அரசாங்கம் வந்து பெண்களுக்கு நிறையா உரிமைகளை கொடுத்துருக்காங்க தனியாக போய் நிற்காதீங்கம்மா தனியாக போககூடாது அப்படினு சொல்லி நிறையா போலீஸ் பாதுகாப்பும் பெண்களுக்கு நல்லா வழங்கப்படுது அப்போ முதல் இப்போ ரொம்ப பெண்களுக்கு நல்ல உரிமையை கொடுக்குறாங்க நீ சுதந்திரமாக நல்ல பெண்மணியாக இருன்னு சொல்லி அதை வந்து நிறையா பயன்படுத்துகிறாங்க நிறைய பேர் அதுமாதிரி சில பேர் படித்திருந்தும் நம்ம வேலைக்கு போகவிடாம நம்மளை இது பண்ணுறாங்களே தடங்கல் பண்ணுறாங்களே நம்ம வீட்டில் மாமியார் மாமனார் வீட்டுக்காரர் இதை மாதிரி நம்மளை சொல்லுறாங்களே அப்படின்ட்டு நிறைய பெண்கள் வந்து அவங்களுடையை படிப்பு திறமையை வெளியே உலகத்துக்கு தெரிய மாட்டேன்து அவங்க வந்து வெளி உலகத்துக்கு போனால் தான் தன் குடும்பத்திற்காக சம்பாதிக்க முடியும் இது மாதிரி வீட்டில் முடங்கி கிடந்தா எப்படி ம் அதை மாதிரி பெண்களுக்கு நல்ல உரிமைகளை கொடுத்து அரசாங்கமும் அரசாங்கம் நல்ல வேலையை கொடுக்கிறாங்க இருந்தாலும் பெண் பிள்ளைகள் வந்து தன்னுடைய குடும்பம் சூழ்நிலைக்காக வெளியே போக முடியாது தவிக்கிறாங்க அதையும் சில பேர்கள் சரி பெண் வேலைக்கு போகட்டும் அப்படினு சொல்லி நிறைய பேர் உதவியும் பண்ணுறாங்க சில பேர் வந்து போக கூடாதுன்னு சொல்லி தடங்கல் பண்ணுறாங்க அதுக்கு என்ன பண்ண முடியும் பெண் பிள்ளைகள் படித்திருந்தால் அவர்களுக்கு நல்ல சாதிக்கும் திறமையை வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கொடுக்கணும் அப்பனா தான் அவங்களுக்கும் நம்ம குடும்பத்திற்காக நம்ம கஷ்டப்படணுன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும் அது மாதிரி பெண் பிள்ளைகளை வாழ விட வேண்டும் திருமணம் ஆனாலும் இதை மாதிரி போகக்கூடாது அங்கே போகக்கூடாது இங்கே போககூடாதுனா அவங்க எப்படி வேலை செஞ்சு தன்னுடைய பிள்ளைகளை காப்பாற்ற முடியும்